வருங்கால சந்ததியினருக்கு விவசாயம் பா பற்றி சொல்லணுனால் இங்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்கள் வந்து நம்ம எல்க் படிப்பு வந்து ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கணும் இன்ஜினியருக்கு படிக்கணும் மற்ற தொழில்நுட்ப படிப்பு படிக்கணும் அந்துதில் தான் நம்ம ஆர்வத்தை உண்டாக்கிறோம் அதுலெலாம் அதிக வருமானம் வருது மாதம் ஓ ஒரு லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் அப்படின்னு சம்பளம் வாங்கிறாங்க வசதியாக வாழ்கிறாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி நம்ம ஆரம்பத்தில் குழந்தைங்கள சேர்க்கும்போதே ஸ்கூலில் சேர்க்கும்போதே அவங்க நல்லா வரணும் பெரிய பெரிய படிப்பெலாம் படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எய்மோடையே தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் விவசாயங்கிறது விவசாயம் பண்ணுற குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள் தங்களுடைய இளைய தலைமுறைக்கு சொன்னாலெலாம் அதை அவங்க அவ்வளோ இதாக காதில் வாங்கிக்க மாட்டடேங்கிறாங்க இந்த காலத்திலையும் விவசாயமாக அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒரு சில குடும்பத்தில் தான் பெரியவங்கள் சொல்கிறத கேட்டு படிப்பு படித்த நேரம் போக வேலைக்கு போன நேரம் போக வயலேயும் பார்த்துகிட்டு விவசாயம் செஞ்சு அதிலருந்து நம்ம இப்போ சிறுதானியம் வா மு நிறைய பயிர் செய்கிறாங்க அதில் நல்லா வருமானம் கிடைக்கிது நல்லா வெலையும் போகுது சிறுதானியங்கள் பயிரும் பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்ச முன்னோர்கள் கொஞ்சம் வயதானவங்கள் இருக்கிற குடும்பத்தில் அவங்களுடைய இளைய தலைமுறைனரு படித்த நேரம் போக வேலைக்கு சென்ற நேரம் போக மற்ற நேரத்தில் வயல்வெளிக்கு சென்று அது இப்போ வந்து தண்ணியெலாம் அவ்வளோ இதாக கஷ்டப்பட்டு பாய்ச்சிணுங்கிற அவசியம் இல்லை போர்மெல் மூலமாக தண்ணி பாய்ச்சிறாங்க அதில் வா நல்லா வருமானம் வருது நல்ல விவசாயம் நல்லா தழைத்து நின்றா நல்லா விளைச்சல் இருந்துதுன்னால் இப்போ நல்ல விலைக்கி எடுக் கவுர்மெண்ட்டே வந்து வண்டி அனுப்பி அந்த வயல்வெளிலே நல்ல விலைக்கி தானியங்களை எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு சில குடும்பத்தில் தான் அது மாரி நடந்துகிட்டிருக்கு வேலைக்கும் போய்கிட்டு பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகள் வயலுக்கு போய் டிராக்டரு ஓட்டுறது தண்ணி பாய்ச்சுறது இப்படி பா நிறையய வ விவசாயத்துக்கு நிறைய பொருட்களெலாம் கொடுக்குறாங்க களை எடுக்கிறதுலருந்து அறுவடை செய்கிறதுலருந்து தண்ணி எல்லாம் வா அதுக்குண்டான கருவிகளையெல்லாம் க அரசாங்கம் கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு கொடுக்குது அதனால் விவசாயம் வந்து இப்போது வந்து கஷ்டமான ஒரு தொழிலே கிடையாது முன்னெல்லாம் பொழுதுபோக்கு மாரியே விவசாயத்தை செய்கிற அளவுக்கு அரசாங்கம் நல்ல கருவிகளையெல்லாம் கொடுத்து ஊக்குவிக்கிறது